தியாகேஷா பேசுகிறது குட்மார்னிங்ப்பா இது நான் ஸ்கூல்லேந்து இது பேசுகிறேன் இவரு பேசுகிறேன் அட்னன்ஸரு என்ன ஒரு நிறையா இது உனக்கு நிறையா சர்ட்டிவிகேட்ஸ்லாம் இது பண்ணும் சரி உன்னோட போன மாதத்துல நல்லா எக்ஸாம்லாம் நல்லா எழுதிட்டுருந்த மார்க்கு நல்லா வந்துருந்துச்சி இப்போ என்ன காலாண்டு இது எல்லா எக்ஸாம் இதுவும் ஒன்றுமே சரி இல்லை உன்னோட அட்னன்ஸ் இதுவும் வர மாட்டேங்கிது உன் பேரும் வர மாட்டேங்கிது அதில் உடம்பு சூழ்நிலை சரி இல்லைனா ஸ்கூலுக்கு வராமல் இருந்துருவியா இனி நீ அதற்கு ஸ்கூல்க்கே ஸ்கூல்க்கே நீ வரத்தேவையில்லேல உடம்பு இது சரியில்லைன்னா இனிமே நீ என்னப்பா தம்பி கரெக்டாக வந்துடுற இனிமே வந்தாலும் எவ்வளோ இதாக எப்போ எழுதுவ எக்ஸாம் எழுதுவ உன்னோட டீச்சர்ஸ் உன்னோட ஒவ்வொரு க்ளாஸ் மிஸ்ஸு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன் தம்பி உன் க்ளாஸ் டீச்சர்லாம் உன் பிஹேவியர் எதுவுமே சரி இல்லைங்குறாங்க ஒன்றுமே சரியில்லங்குறாங்க நான் என்ன பண்ணுறதுப்பா நானும் டீச்ச நானும் நானும் உங்கள் டீச்சர்கிட்ட பேசி தான் பார்க்குறேன் சரி அவனுக்கு கொடுங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் இன்னும் இல்லை சார் எத்தனை வாய்ப்பு தான் தரது ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டா பரவால்லை மாத மாதமா லீவு போட்டுக்கிட்டே இருக்கான் அதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறதுப்பா தம்பி நான் கொடுத்துருவேன்டா இப்போ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு இருக்க உடம்பு நல்லா ஆனால் நீ எப்போ வேணாலும் வரலாம் ஸ்கூலுக்கு அது உங்கள் டீச்சர் வந்து சொல்லணுமே என்கிட்ட சார் இந்த வாட்டி விட்ருங்க சார் உங்கள் டீச்சர் யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவனுக்கு டிசினாச்சும் கொடுத்தூடுங்க அப்படிங்கிறாங்க உங்கள் டீச்சரு அது நீங்கள் அட்னன்ஸ் இதே கம்மியாக இருக்குப்பா தம்பி அட்னன்ஸு ரொம்ப இது இல்லாமல் கம்மியாக இருக்கு அட்னன்ஸு நான் என்னால் என்ன பண்ண முடியும்ப்பா தம்பி நீ தான் வந்து அதற்கு நீ அழகாக ஒரு நாள் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு நாள் டீச்சர்கிட்ட இல்லை யார்கிட்டயாச்சும் வந்து இதுமாதிரி பேசிட்டு போ இந்தமாதிரி குடும்ப சூழ்நிலை அப்படின்னு பேசு எதற்கு நீ சர்ட்டிவிகேட்டு வாங்குடா தம்பி வாங்கிகிட்டு நீ ஸ்கூலுக்கு வா ஸ்கூலுக்கு நீ வா நீ வர அன்னைக்கு மெடிக்கல் சர்ட்டிவிகேட்டு இது மாதிரி ஆஸ்பத்திரியில் உன்னோட மெடிக்கல் சர்ட்டிவிகேட்டில் வந்து நீ ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கு முன்னாடி உங்கள் அப்பா இல்லை உங்கள் அம்மா யாராச்சும் வந்து டீச்சர் சார்கிட்ட ஹெச்எம் சார்கிட்டலாம் பேசுகிற மாதிரி எதாச்சும் பண்ணுப்பா தம்பி அசைமெண்ட்டு இத்தனை மாதம் இத்தனை மாதம் இதாக இருக்கே டிலேவாக இருக்குல அசைமெண்ட்லாம் சரிப்பா தம்பி நீ எப்போ வேணா நீ ஸ்கூலுக்கு வா உடம்பு நல்லானதுக்கப்பறம் வாப்பா தம்பி இந்த மெடிக்கல் சரிட்டிவிகேட்டும் வாங்கிகிட்டு வந்துருப்பா அவங்க உங்கள் டீச்சர்கிட்ட வந்து நான் பேசி பார்க்குறேன் இது மாதிரி சரி இந்த ஒரு வா இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் அவனுக்கு சரிப்பா தம்பி சரி டிலே பண்ணிவிடாத இன்னும் டிலே பண்ணின்னா உன்னோட பப்ளிக் எக்ஸாம் வேறு வந்துக்கிட்டுருக்கு போக போக ஏற்கனவே ஒரு நாள் ஆச்சுப்பா இனிமேல் நீ இன்னும் இதற்கு மேலே நீ லீவ் போட்டின்னா உன்னோட உன்னோட கரியர் தான் ஸ்பாயில் ஆவும் ஒழிஞ்சு எங்களோடதுலாம் ஒன்றும் ஆகாது உன்ட்ட சொல்லி தான் பார்க்க முடியும் எங்களால்

ம் இனிமேல் பார்த்துக்கோ வி ஸ்கூலுக்கு வந்துரு கரெக்டாக இனிமேல் இன்னைலேந்து இனிமேல் நீ லீவ் போட வேணான்னு ஒரு சபதம் எடுத்துவிட்டு நீ ஸ்கூலுக்கு வாப்பா சரிப்பா ஆ